மோஸ்ட்டாக வந்து நான் நிறைய சமைப்பேன் ஃபஸ்ட்டு எனக்கு சமைக்க தெரியாது எப்போ ஃபோன் கையில் கிடச்சிதோ அப்போ தான் நிறைய சமைக்க ஆரமித்தேன் யூடியூப்பை பார்த்து அந்த ஸ் அது சமைக்கிறது இது சமைக்கிறது அது பார்க்கறது இது பார்த்து பார்த்து நிறையா சமச்சு வீட்டில் செமையாக திட்டு வாங்கியிருக்கேன் செய்யறதுலா நல்லா தான் இருக்கும் நான் என்னா செய்ய ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னா கஷ்டன்னு சொல்றதை விட நம்ப செஞ்சு அதோடய டேஸ்ட் எல்லாம் பிடிச்சு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டோம் நம்ப செய்யறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் செஞ்சிடலாம் ஆனால் செஞ்சு அது நல்லா இல்லை அப்புடின்னா அதுதான் நம்மளுக்கு பெரிய பெரிய கஷ்டோம் நான் அதிகமாக செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்றது வந்து இந்த பிரியாணி தான் பிரியாணி நான் எவ்வளோ தான் சமைச்சாலுமே அது ஒரு டேஸ்ட் இந்த பிரியாணி டேஸ்ட் நம்பளுக்கு கிடைக்காது கடையில் சாப்புடறது பிரியாணிக்கும் நம்ப வீட்டில் செஞ்சு சாப்புடற பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ப டேஸ்ட்டு கிடைக்காது அதுதான் ரொம்ப நான் வந்து கஷ்டப்படுவேன் மத்த எல்லாமே நல்லா நான் சமைப்பேன் சமைக்கிறதெலாம் ரொம்ப ஈஸியாக சமைக்கிறதுன்னால் எப்பவுமே தக்காளி சட்னி தான் இ ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சமைச்சி முடிச்சிடலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்க அதனால் அதுதான் ரொம்ப பிரியாணி சமைக்க மட்டும் தான் நம்ம நேரத்தை ரொம்ப இது பண்ணுவோம் ரெஸிப்பீஸ்லாம் மோஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டொண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ப சமைச்சி முடிச்சிடுவேன் நானெலாம் அதுதான் சொல்றேன்லை சமைச்சி முடிக்கிறதை விட அதை சமைச்சதோட அந்த ரிசல்ட்டு தெரியக்குள்ளே தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமே சமைக்கிறதெலாம் எனக்கு கஷ்டமே இல்லை